ஆ ஆமாம் மேம் ஆ சொல்லுங்கள் அப்படியா ஆ ஆ ஓகே மேம்

ஆ இருக்குது மேம்

ஆ ஓகே மேம்

ஆ அப்படியா மேம் ஆ ஆட்ரு பண்ணிடலான் ஆ நீங்கள் நேராக வாங்க மேம் நான் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஜிபே பண்ணிவிடுற நீங்கள் ஜிபே பண்றதா இருந்தாலும் பண்ணலான் இல்லை கேஷாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஆ ஓகே எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் இருக்குது மேம் நம்ம கடையில் உள்ளது எல்லாமே ஸ்பெஷலாகதான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனாலே எல்லாமே உங்களுக்கே பிடிச்சிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வரலாம் ஆ சரிங்க மேம் ஆ தேங்க் யூ மேம்